என்னுடைய ஓவிய ஆராய்ச்சி என்பது என்னோட ஓவிய குறிப்பு என்பது மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் எண்ணத்தில் நான் ஆராய்ச்சி செய்கிறேன் ஆகையால் மக்களுக்கு எவ்வாறு ஓவியத்தின் மூலியமாக ஒரு சமூக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த முடியும் என்று என்னுடைய நீண்டு கொண்டிருக்கும் அதனால் விழிப்புணர்வு குறிப்பாக போக்குவரத்து விழிப்புணர்வு கல்வி விழிப்புணர்வு ஊடகங்கள் விழிப்புணர்வு விளம்பரங்களின் விழிப்புணர்வு ஓவியம் மூலியமாக மக்களுக்கு தன் மனதில் சுலபமாக பதியும் வகையில் என்னுடைய ஓவிய குறிப்பும் அதில் இருக்கும் குறிப்பாக அனைத்தையும் அடங்கியது ஓவியம் என்பது ஒரு

வரைபடமல்ல

எழுத்துக்கள் அல்ல ஓவியம் என்பது படம் கலை சிற்பம் அதன் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அது ஒரு சிறந்த பண்பாட்டு கலை ஓவியம் என்பது சிற்பக்கலை சிற்பம் சித்திரம் என்பதே மருவி கடைசியில் ஓவியம் என்று ஆகி உள்ளது சித்திரம் என்பது கைப்பழக்கம் அல்ல அது சித்திரம் என்பது ஒரு உணர்வு உணர்வை வெளிப்படுத்துவது சித்திரம் ஆகையால் சித்திரம் என்பது ஒரு உணர்வு உணர்வை வெளிப்படுத்தும் விதமே சித்திரமாக ஒரு அழகிய சிற்பமாக மக்கள் கண்களுக்கு தெரிகிறது என்னவென்றால் என்னுடைய ஓவியம் குறிப்பு ஒரு விழிப்புணர்வு ஆக இருக்கும்